வணக்கம் ஐயா எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு வண்டி எடுத்துயிருந்தோம் அந்த வண்டி ஓட்டுநர் வந்து முகக்கவசம் அணியாமல் கொரோனா டயத்தில் வண்டி ஓட்டுனார் டிரைவர்கிட்ட சொல்லியும் அவர் எதுவும் கண்டுக்கல அதை பற்றி ஒரு புகார் கொடுக்கலாம்னு நாங்கள் ஏற்ப பண்ணிகிட்டு இருக்கங்க போக்குவரத்து இதில் புகார் செய்யிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு முழு முயற்சியாக இருக்கோம்ங்க